சமையல்ல நான் எவ்வளோ நேரம் செலவிட விரும்புகிறேன் அப்படின் பார்த்திங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக கூட நான் சமைப்பேன் ஏன்னா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசித்து அதுவும் புதிய புதிய டிஷ் டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணணுன் நினைப்பேன் அந்த நிறையா டிஷ்ஷு வந்து எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்குது நிறைய டிக்ஸ் டிஷ்ஷு வந்து எனக்கு ஃப்ளாப் ஆயிருக்குது நிறைய எனக்கு சமைக்கணும்னா அவ்வளோ பிடிக்கும் நான் நல்லா டேஸ்ட்டாக சமைக்கணும் அதை நிறையா பேர் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு என் குழந்தைக்கி அவங்களுக்கு ஏத்தமாதிரி நிறையா டேஸ்ட்டாக செஞ்சு அதை சாப்பிடம்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய ரெசிப்பிஸ் வந்து நான் நிறைய சொதப்பியிருக்கேன் இப்போ ரீசென்டாக கூட நான் வந்து அந்த கேரமல் புட்டிக் அது செய்யணும் ரொம்ப ஆசைப்பட்டு அதை நான் செஞ்சேன் அதில் வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்னா அந்த சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி அத ஒரு டின்ல ஊற்றி செட் பண்ணிட்டேன் செட் பண்ணிட்டு அதை ஆற வச்சிட்டு அப்பறம் வந்து நான் வந்து பால் முட்டை வெண்ணிலா எசென்ஸ் ஏலக்காய் பொடி அதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி அதை வந்து நல்லா ஊற குக்கர்ல வச்சு நல்லா பாயில் பண்ணிட்டு இந்த கேரமல் இதோடய கலந்து பாயில் பண்ணிட்டு அதோடய அவுட் புட் எப்படி வரும்னா ஒரு புட்டிக் ஒரு கேக் மாதிரி வரணும் ஜெல்லி கேக் மாதிரி வரணும் ஆனால் அப்படி வரல அது ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சி அதுக்கு நான் ரொம்பவே ஒரு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஹார்ஸே நான் எடுத்திருப்பேன் விட்டு விட்டு விட்டு விட்டு அந்த கேரம்மல் புட்டிங் நல்லா ஃப்ளாப் ஆயிடுச்சி நிறைய பேர்த்துக்கு அதை வந்து சக்ஸஸ் ஆயிருக்குது எனக்கு ஃபுல் ஃப்ளாப் ஆயிடுச்சி நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லை என்ன ஒரு நான் அங்கே என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா கண்ட்ரி மில்க்கும் ஒரு ஒரிஜினல் கவ் மில்க்கும் பாக்கெட் மில்க்கும் சேர்த்தி போட்டேனே அது தப்பாக இல்லை என்னன்னு தெரில ஆனால் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் புதிய டிஷ்லாம் ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன்று அதுக்கான திங்ஸ் வீட்டில் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா திங்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுமே அதை நான் ட்ரை பண்ணி சொதப்புவேன் அதுதான் இருக்கிறலே பெரிய சொதப்பல்